ஹலோ வணக்கங்க சார் சார் நான் சுரேஷ்குமார் சார் பேசுறங்க சார் காங்கேயத்துலேருந்து சார் இதுமாதிரி என் பையனுக்கு மேரேஜு நெக்ஸ்ட்டு மந்த் வச்சிருக்கேன் ஃபிப்ரவரியில அதுக்கு தான் ஃபோட்டோ ஷூட்டுக்காக புக் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாய்ங்கிலாம் சொல்லி கால் பண்ணி இருக்கேன் சார் ஃபிப்ரவரி செவந்துங் சார் ஏழாம்தேதிங்க ஆமாங்க சார் ஆறாம்தேதி நைட்டு வந்து ரிசெப்ஷன் சார் ஏழாம்தேதி காலையில் முகூர்த்தங்க சார் சார் மண்டபம் வந்து ராகவி ம கல்யாண மண்டபங்க சார் ப இது காங்கேயத்திலிருந்து நம்ம இங்கே வெள்ளை கோவில் போறங்க சார் அந்த ரோட்டில் இருக்குங்க சார் திருச்சி ரோட்டில் சார் ஒரு ஃபிஃப்ட்டி டூ எயிட்டி தௌசண்ட் பட்ஜெட்டில் எதிர்பாக்கறேங்க சார் சார் உங்கள்கிட்ட எப்படி சார் இப்போ ஹண்ட்ரேடு காப்பீஸ்க்கு எப்படி எவ்வளோ வ சார்ஜ் பண்ணுவீங்க டூ ஹண்ட்ரேட்னா எவ்வளோ பண்ணுவீங்க அதேமாதிரி வீடியோஸு அதுக்கு தகுந்த மாதிரி ஒன் ஹவரு இல்ல டூ ஹவர்ஸாக எப்படி போட்டுத்தருவீங்க சார் நாங்கள் உங்களுடைய வீடியோஸு ஃபோட்டோ எங்களுடைய ரிலேஷன் மேரேஜுக்கு அவங்க உங்களை தான் சொல்லி இருந்தாங்க பண்ணு இது நல்லா பண்ணி இருந்தீங்க அதனால தான் சரி உங்களையே புக் பண்ணிக்கலான் சொல்லிட்டு கால் பண்ணங்க சார் சிக்ஸ்டியாங்க சார் ஓகேங்க சார் ப்ரீ வெட்டிங் பண்ணுற நம்ம கல்ச்சர் இல்லைங் சார் எல்லாமே போஸ்ட் வெட்டிங் தான் எல்லா மேரேஜு முடிச்சதுக்கப்பறம் உங்களுக்கு ஒன் வீக்கோ அல்லது டூ வீக் கழிச்சோ எ கழிச்சோ எங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைமிங் இருக்கோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லுறேன் அது ஒரு ஒன் டே வந்து ஹில்ஸாக அதுமாதிரி போயிவிட்டு நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம் ம் சரிங் சார் அது நோ ப்ராப்ளம் ஓகே அதுக்கப்புறம் இந்த ஆ ஓகேங்க சார் அது பண்ணிக்கலாங்க சரிங் சார் ஓகேங்க சார் அதேமாரி பண்ணிக்கலாங் சார் ஓகேங்களா அப்போ பட்ஜெட் வந்து பார்த்தீங்னா சிக்ஸ்டி தௌசண்ட் சொல்றிங்க இல்லைங்களாங்க சார்

எயிட்டின்னா அப்புறம் நைன்ட்டி ஆகுதுங்க சார் டோட்டல் சார் ஒரு டென் தௌசண்ட் மட்டும் ரிடெக்ஷன் பண்ண முடியுங்களா அப்படியாங்க சார் சரிங் சார் நோ ப்ராப்ளம் ஒன்று வேண்டாம் நான் பேசுனக்காக வேண்டி ஒரு ஃபை மட்டும் ரிடெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேவாங்க சார் புக் பண்ணிக்கிறீங்களா சரிங் சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் நோட் பண்ணி வச்சிக்கிங்க ஆ இது டேட்டு மட்டும் நான் எதாவது ஒர்க்காக வரும்போது உங்களை நான் டேரெக்டாக வந்து மீட் பண்ணுறேன் ஓகேங்களாங்க சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ ஓகே